இப்போ வந்து கல்வியறிவு இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ படித்தவங்க இப்போ இருக்காங்க இப்போ எப்படி சொல் படிக்கத் தெரியாதவங்க படிக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்க அவங்கலாம் எப்படி இருக்காங்கனு பார்க்கலாம் இப்போ வந்து கல்வி அறிவு இல்லாதவங்க அவங்களாம் எப்படி ஒரு ஏழ்மையாகதான் இருப்பாங்க அவங்களுக்கான ஆப்பர்சுனிட்டி வாய்ப்புகள் அவ்வளோ கிடைக்காது எப்படினா இப்போது வந்து ஒரு பொண்ணு இப்போ வந்து நல்லா இப்போ நான் படித்து ஒரு ஏழைப் பொண்ணு வந்து நல்லாப் படித்து டாக்டர் ஆகினா அது யாரால் யாராச்சும் ஒருத்தவங்களால்தான் முடியும் ஆனால் இப்போ எங் இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து எங்களால் இப்போ பக்கத்தில் சேரணும் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பக்கத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ல போய் சேரணும்னா எங்களால் முடியாது ஏன்னா எப்படி சொல் அதற்கான வாய்ப்புகள் வந்து இங்கே கிடைக்காது இதுவே ஒரு படித்தவங்க நல்ல ஒரு பணக்காரங்க நல்ல ஒரு வசதி உள்ளவங்கனா அவங்க வந்து அவங்க வந்து நினைச்சதை அச்சீவ் பண்ணலாம் இப்போ வந்து எப்படி சொல்கிறது இப்போது ஒரு பணக்காரங்கக்கிட்ட நிறையா வசதிகள் இருக்கும் அவங்க வந்து ஒரு வெளி எடத்திலயோ படிக்க வை படிக்க வைக்க அவங்களால முடியும் ஆனால் ஒரு ஏழை அப்படீன்றதுனா அது ரொம்ப ஒரு கஷ்டந்தான் அதேபோல நிறையப்பேரு நினைப்பாங்க நாலாம் படிச்சால் என் பேர்லாம் வெளிய வராது நான்லாம் ஒரு ஏழை அப்படி சொல்ட்டு நிறைய பேர் நிறைய பெண்கள் நிறையா ஆண்கள் சாதிக்க முடியாத காரணம் இந்த ஏழை என்ற தாழ்மைதான் நம்ம ஏன்னா நம்ம பேர்லாம் வெளிய வராது நம்ம அச்சீவ் பண்ண முடியாது ஏன்னா நம்மக்கிட்ட வசதி இல்லை நம்மளை எடுத்துக்க மாட்டாங்க நம்மளை வந்து ஒரு முதலிடம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே எல்லா இடத்திலயுமே பார்த்திங்கனா எப்படி சொல்கிறது வசதி உள்ளவங்கதான் இப்போலாம் ஒரு எப்படி சொல் மதிக்கிறாங்க ஒரு காலேஜ்லே சேருனாக்கூட எல்லாம் வசதி உள்ளவங்களும் சேர்ந்து லாஸ்டாகதான் ஒரு ஏழைக்கும் ஒரு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ இதுமாரிதான் போடுறாங்க இதுவே அப்படிலாம் யாருக்கும் பார்க்காம சரி சமமாக போட்டாங்கனா ஏழையாக இருக்கிற ஆண்களோ பெண்களோ அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது சாதிக்கிறதுக்கு இந்த அந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதேபோல் வந்து இப்போ நிறைய கல்லூரிகள் வந்து டிஸ்ட்ரிக்லே ஏ ஒரு கிராமத்தில் பார்த்திங்னா தமிழ் மீடியம்ன்றது எதோ ஒரு காலேஜ் தான் ஆனால் டிஸ்ட்ரிக் ஒரு பெரிய ஸ்டேட் லெவல் இதுமாதிரி இடத்துக்கெலாம் போனால் ஒரு வெளி வெளி நாட்டுக்கு இதுமாதிரி இடத்துக்கெலாம் போனால் எப்படி சொல்கிறது ஒரு இங்கிலீஷ் காலேஜ் தான் அப்போ ஏழையாக ஏழையாக இருக்கவங்க நிறையப்பேர் பணம் கொடுத்து இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்க வைக்க முடியாது அவங்களும் ஒரு ஏழைன்றதனால அவங்க படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்போ வந்து நிறையா இப்போ வேலைவாய்ப்பு கிடைக்கிறதே நிறையா படித்தவங்க நிறையா ஒரு பணக்காரங்க நிறையா இவங்களுக்குதான் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிது ஆனால் ஏழையாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கிடைக்கிறதில்லை இதனாலேயே நிறைய ஏழைகள் வந்து வேலை கிடைக்காமல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு கிராமத்திலேயே வேலை செஞ்சிட்டிருக்காங்க நிறையா அச்சீவ் பண்ணுறது அவுங் அவங்க அவங்கள அவங்களே தாழ்மைப்படுத்திக்கிறாங்க ஏன்னா நம்ம ஒரு ஏழைகின்றதுனால நமக்கு இதுல்லாம் கிடைக்காது நம்ம இதுல்லாம் முன்னேறி போகமுடியாது அப்படீன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது